எனக்கு மிகவும் பிடித்த டிவி நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஓடற இது கலக்கப்போவது யாரு கலக்கப் போவ வர்ற யாரில் வர எல்லா காமெடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா காமெடி எல்லாமே ரொம்ப விரும்பிப் பார்ப்பேன் எனக்கு ஒருத்த ஒருத்தங்களுடைய கேரக்டரும் அவங்க அவங்க பண்ணுற காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடித்த க டிவி நிகழ்ச்சி கலக்கப்போவது யாரு இது